ஆன்லைன் ஷாப்பிங்கிறது இப்போ புதிய கண்டுபிடிச்ச ஒரு புதிய நல்ல தொழில்நுட்பம் ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து நம்ப எல்லா விதமான பொருளையுமும் வாங்கிக்கலாம் ஈஸியாகவும் வாங்கிக்கலாம் எளிமையாகவும் வாங்கிக்கலாம் இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குணுன்னா அது விற்கிற விற்பனை பண்ணுற இடத்துக்கு போனோம் அதில் வந்து பேருந்துலையோ இல்லை இருசக்கர நான்கு சக்கர வாகனத்துலையோ போய் தான் வாங்கிகிட்டு வர மாதிரி இருக்கும் இதுன்னா நம்ம ஆர்டர் பண்ணுனா நம்ம வீட்லையே கொண்டு வந்து டெலிவரி பண்ணிருவாங்க மிகவும் எளிய எளி எளிமையான விரைவான சேவை வந்து ஆன்லைன் ஷாப்பிங்க்கில் கிடைக்குது ஆன்லைன் ஷாப்பிங்க்கில் எல்லா விதமான பொருளுமே கிடைக்குது அப்போ அடிப்படைத் தேவையான அரிசி பருப்பு இதுலருந்து பெரிய பெரிய மின்சார சாதனங்கள் ஃப்ரிட்ஜ் டிவி என அனைத்து விதமான பொருளுமே கிடைக்குது ஆன்லைன் ஷாப்பிங் நிறைய நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு இப்போ நல்லதுன்னு சொல்லப் போனால் நம்ப வந்து எங்கேயுமே வெளியில் போய் வாங்கத் தேவயில்லை வீட்டில் இருந்தால் ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் அதில் ஆர்டர் பண்ணாலே போதும் அவங்களே கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டு போயிடுவாங்க இதே ஒரு பொருள் வாங்கணுன்னா அதுக்கே கடைக்கு போகணும் அதுக் தனியாக நடந்து போகணும் இதில் நிறைய செலவாகும் டைம் செலவாகும் ஆனால் இது வந்து ஆன்லைன் ஷாப்பிங் வந்து ரொம்ப ஈஸியான எளிமையான வழிமுறையும் கூட நம்ம ஃபோன்லயே ஆர்டர் பண்ணால் மருந்து பொருட்கள் எல்லாமே கிடைக்குது ஆன்லைனில் நான் வந்து ஆன்லைன் ஷாப்பிங்க்கு வந்து ஃபிளிப்கார்ட் அமேசான் அந்தமாதிரியான தளங்களை பயன்படுத்துறேன் ஃப்ளிப்கார்ட் வந்து நல்ல ஒரு ஷாப்பிங் வெப்சைட்டு அதில் வந்து நல்ல நல்லதுகளும் இருக்கு கெடுதல்களும் கெட்ட விஷயங்களும் இருக்கு கெடுதல்னு பார்த்தா நம்ம ஆர்டர் பண்ண பொருள் அது முழுமையாக கிடைக்குமான்னா அதில் கொஞ்ச சந்தேகம்தான் ஆனால் நல்லது விதமான பொருள் எல்லாம் கிடைக்குது இதே நம்ம நல்லத நல்லது நிறையவும் இருக்கு அப்படி நம்பளுக்குத் தேவையான எல்லா பொருளுமே அதில் கிடைக்குது ட்ரெஸுலருந்து துன் ட்ரெஸ்ஸு பேண்ட்டு எல்லாமே கிடைக்குது அனைத்து விதமான பொருட்களும் வாங்கிக்கலாம் இப் ஆன்லைன் ஷாப்பிங் வந்து நல்ல ஒரு விஷயம்தான் இந்த தலைமுறைக்கு நல்ல ஒரு இது